செல்லப் பிராணின்னு பார்த்தா நாய் ரொம்ப பிடிக்கும் ஏன் நாய் பிடிக்குன்னா வந்து நான் வளர்த்த செல்லப் பிராணியில் வந்து நாய் வந்து ரொம்ப வந்து பாசமாக இருக்கும் அது சின்ன பிள்ளையில இருந்து எடுத்து வளர்த்து அதை நான் குளிப்பாட்டி நல்லா வச்சுன்னு இருப்பேன் நான் வேலைக்கு போய்ட்டு வந்தேன்னால் என்கிட்ட ஓடிவரும் நான் என்ன வாங்கின்னு வந்திருக்கன்னு என்னை கேட்கும் அப்படி வாங்கின்னு வரலைனாக்கா எங்கள் எதித்த வீட்டிலயே கடை இருக்கும் என்னை கடைக்கே இட்டுன்னு போய் அது ஏதாவது வாங்கி கொடுத்தா தான் புரையோ பிஸ்கட்டோ வாங்கி கொடுத்தா தான் அது என்னை விடுமே அவ்வளோ ஃபிட் ஏதாவது பாம்பு பூச்சி எதுனால் வந்தால் குறைக்கும் அதை கிட்டே வர விடாது அவ்வளோ பாசமாக இருக்கும் நாய் ரொம்ப பிடிக்கும் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கும் நம்ம இல்லைனா தேடும் எங்கள் வீட்டில் நடந்த விஷயம் வந்து எங்கள் தாத்தா டெத் ஆகிட்டதுக்கு நாங்கள் அழுதமோ இல்லையோ அது அழுதது அவ்வளோ ஃபிட்டாக இருந்ததுனால் அது உட்காந்து அழுகும் அவர் படுத்திருந்த இடத்துல அது படுத்துகின்னே இருக்கும் மனிதர்கள் விடயே இப்போ நம்ம வளர்க்கற பிராணிகள் தான் நம்ம மேலே ரொம்ப பாசமாக இருக்குது அதனால் பிடிக்கும்